நாம் பார்த்தீங்கனா வச்சுங்களேன் இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம் நீண்ட நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறோம் அதில் வந்து நிறையா நிறையா வேர்வையெல்லாம் வரும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிணா நம்ம உடம்பே வந்து டயர்டு ஆகிடும் ரொம்ப ஒரு ஒன் அவர் நம்ம பாடி இம்ப்ரூவ்மெண்டுக்காக ஒர்க் அவுட் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னால் வச்சுங்களேன் ஒரு ஒன் அவர் ஒர்க் அவுட் பண்ணுவோம் அது நம்ம ஒயிடு வந்து டயர்டு ஆகிடும் அதுக்கு என்னா பண்ணணுனா ஒர்க் அவுட் பண்ண உடனே நம்ம வந்து தண்ணி வந்து குடிக்கக்கூடாது கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சுடு க தண்ணி வந்து கு குடிக்க வேண்டும் ஏன்னெனு ப ஏன் சுடு தண்ணி குடிக்க சொல்கிறேன்னா இப்போ நம்ம ஜில்லுனு பச்சைத் தண்ணி வந்து ஜில்லுனு இருக்கும் ஜில்லுன்னு குடிச்சிங்கன்னால் வச்சுங்களேன் அது வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணிணதே அர்த்தமே இல்லாது போய்விடும் சுடு தண்ணி குடிச்சிங்கன்னால் வச்சுங்களேன் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்டு கொஞ்சம் வலிமையாக இருக்கும் நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீலு இருக்காது என்னடா ஒர்க் அவுட் பண்ணி வேஸ்டாக போச்சே அப்படின்னு இருக்காது அதுமாதிரி இருக்காது அதுமாதிரி டெய்லியும் ரெண்டு எக்கு சாப்பிடுங்க ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு எக்கு சாப்பிடுங்க நம்ம நீச்சல்ன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் நம்மளுக்கு நீச்சல் தெரிஞ்சால் நம்ம தண்ணீரில் வந்து நீந்தலாம் நீச்சல் தெரியலைனா நீந்தக்கூடாது அவ்வளோதான் சிங்கிள் கான்செப்ட்டு தான் நீச்சல் தெரிஞ்சால் தண்ணீரில் நீந்தலாம் நீச்சல் தெரியலைனா நீந்தக்கூடாது ஒர்க் அவுட் பண்ணக்குள்ளே எக்கு தான் முக்கியப் புரோட்டீன் அதுமாதிரி தண்ணி நல்லா குடிக்கணும்